மீன் பிடிக்கிற தொழிலுங்கிறது வந்து கவர்மெண்டுக்கிட்ட வந்து நம்ம என்ன ஹெல்ப் கேட்கணும்னா கவர்மெண்ட்டை நிறைய ஹெல்ப் கேட்கலாம் மெயினாக போட் வேணும் மீனவர்கள்னால் வந்து கடலுக்கு மீன் மீன் பிடிக்கப் போறாங்கன்னால் அவங்களுக்கு போட்டு வலை உடலுக்குத் தேவையான சேஃப்டி பொருட்கள் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த போட்டுக்கு உண்டான மானியம் அந்த மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னால் அது கவர்மெண்ட்டே டைரக்டா கொள்முதல் பண்ணி அது வந்து அவங்க டிஸ்ட்ரிப்யூட் பண்ணிணா வந்து மீனவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும் இப்போது கிராமம்னு எடுத்தோம்னால் கிராமத்தில் வந்து ஒரு ஏரி குளத்துலலாம் வந்து பொதுவான ஏரி குளமெல்லாம் இருக்கும் அதில் வந்து மீன்பிடித் தொழில் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு அது டெண்டர் மாதிரி விட்டு கவர்மெண்ட்டே டெண்டர் மாதிரி விட்டு அது வந்து கவர்மெண்ட்டே வந்து நடத்தணும் அதில் வந்து வேறு ஆளுங்களில் ஒரு ஆள் டெண்டர் எடுத்துட்டாங்கன்னால் அது அவங்க மட்டும் வந்து அந்த ஒரு வருஷனா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி மற்ற ஆளுங்களெல்லாம் அதில் போய் யூஸ் பண்ணாத மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பார்த்துக்குணும் அந்த மீன்களை அவங்க மீனவர்கள் பிடிச்சாங்கன்னா அது கொள்முதல் பண்ணுறது கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி டேரக்டா அவங்க இடத்துக்கே வந்து கொள்முதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னால் அவங்க அந்த தொழில் செய்யுறவங்க இன்னும் வந்து சந்தோஷப்படுவாங்க